வணக்கம் சார் சார் நம்ம எலக்ட்ரானிக் ஸ்கூட்டி ஒன்று வாங்கலாம்ட்டு இருக்கேன் என்ன ரேட் வரும் சார் அது ரைட்டு ஆண்ட்ருட் பிரைஸ் சேவிங்ஸ் ரிஜிஸ்திரேஷன் அதுலயே பண்ணி கொடுத்துடுவிங்களா இப்போ அதில் டபுள் பேட்டரி ஒன்று வருது பெரிய பேட்டரி வரும் எத்தனை நம்ம அந்த டபுள் பேட்டரி வரது இருக்குதுங்களா

அப்புறம் சார்ஜ் போடணும் நம்ம

சரி இப்போ ஒரு வாட்டி சார்ஜ் போட்டால் எத்தனை எத்தனை கிலோமீட்டர் போகுது அது கொடுக்குது அப்போ இங்கேயிருந்து விழுப்புரம் மட்டும் தான் போக முடியும் முப்பத்து ஏழு கிலோமீட்டர் விழுப்புரம் திரும்பி வரும்போது அதில் சார்ஜ் போட்டு தான் வரணும் அதோட கேப்பாசிட்டியே அவ்வளோதானா அது வண்டியில வச்சு கேரி பண்ணினா அது அந்த அந்த கனெக்ஷன் கொடுத்துதானே அது கொஞ்சம் தாங்கும் வரும்போது அது ஸோ வந்து ஒரு அதோடய கேப்பாசிட்டி வந்து நாற்பது ஃபார்ட்டி கிலோமீட்டர் தான் நாற்பது கிலோமீட்டர் தான் ஐம்பத்து அஞ்சு கிலோமீட்டர் கொடுக்கும் ஓகே ஓகே அதனால் எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் வந்து சார்ஜ் அந்த அந்த பேட்டரி இருக்குதுல அந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணிவிட்டு வந்துவிடலாம் ஓகே பிரைஸ் என்ன சொன்னிங்க அது டவுன் பேமென்ட் எவ்வளோ கட்ட வேண்டியது வரும் இஎம்ஐ மாதம் இஎம்ஐ எவ்வளோ கிடைக்கும் வரும் அது கட்டணும் லோன் போட்டோம்னா எத்தனை டூரேசன் இங்கேருந்து டுவெண்ட்டி ஃபோர் மன்த்ஸ் போடுறிங்க இனிஷியல் பேமெண்ட் வந்து இருபத்து அஞ்சாயிரம் கட்டுனா வண்டி கொடுத்துடலாம் தருவாங்க மீதி அமௌன்ட்டை டியூ போட்டு ரிஜிடேசன்லாம் நாங்களே பண்ணிக்கனும் அது என்னென்ன ப்ரூஃப் கேட்குறிங்க சார் ஆதார் கார்டு ஒன்று டிரைவிங் லைசன்ஸ் பான் கார்டு பான் கார்டு எதாவது வேணுமா எத்தனை மாதம் ஸ்டேட்மென்ட் எதாவது தேவையா உங்களுக்கு கியேரண்ட்டி எல்லாம் தேவை இல்லை இதுவே மட்டும் போதுமா இந்த மூணு ப்ரூஃப்பு மூணு ப்ரூஃப்பு ஃபோட்டோ எதாவது தேவைப்படுதா அஞ்சு ஃபோட்டோ அஞ்சு அஞ்சு ஃபோட்டோ ஆதார் கார்டு பான் கார்டு டிரைவிங் லைசன்ஸ்சு வித் இனிஷியல் அமௌன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தெளசண்ட் காட்டுனிங்கனா வண்டி கொடுத்துடுவிங்க நீங்கள் அதுக்கு என்ன வாரண்ட்டி இருக்குதுங்களா சார் வாரண்ட்டி எதாவது இருக்கா இடையில் எதாவதுன்னா நான் இப்போ ஏன்னா நார்மல் நார்மல் ஸ்கூட்டிக்கு ஒரு இது வருது இது வந்து எலக்ட்ரானிக்யின்றதுனால நமக்கு கொஞ்சம் கேரண்ட்டி எதாவது கிடைக்குமான்னு கேட்குறேன் வேறு ஒன்றும் இல்லை வாரண்ட்டி பேட்டரி வாரண்ட்டி

சரி சரி இன்சூரன்ஸ்சு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடுவிங்களா சரி நான் வீட்டில் கன்சிடர் பண்ணிவிட்டு வந்துவிடுறேன் சார் மார்னிங் ஷோரூம் எந்த டைம் வருவிங்க நைன் ஒ கிளாக் வந்துடுவிங்களா உங்கள் பேர் என்ன சொன்னிங்க சார் நீங்களே ஃபைனான்ஸ் பண்ணுவிங்க தானா இஎம்ஐ ரெடி பண்ணுறதும் ஓகே ஓகே தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஓகே நன்றி